நான் ட்ராவல் பண்ணிண பிளேஸ்னால் இப்போ ரீசெண்டாக மூணாறு போயிட்டு வந்தோம் அந்த மூணாறில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் தான் காலேஜ்ஜுலேருந்து அரேஞ்ச் பண்ணி போனோம் அங்கே போனதில் வந்து ஃபஸ்ட்டு நைட்டு தான் ட்ராவல் ஆரமிச்சுச்சு ஆரமித்ததுமே வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணுறோம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் பத்து மணிக்குனு சொன்னாங்க ஆனால் பன்னெண்டு மணிக்கு தான் பஸ்ஸே வந்துச்சி பஸ் வந்ததுலேருந்து எப்படா ஏற்றுவாங்கன்னு பார்த்தா அப்போவும் வரலை ஒரு பன்னெரெண்டு மணிக்கு மாதிரி சரி பஸ்ஸில் ஏறுங்க எல்லாம் போகலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அப்போவே டயர்டாயிடுச்சி இருந்தாலும் நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போனோம் அங்கே போயிட்டு ப ஒரு நாலு நாலுலிருந்து அஞ்சு ஆறு மணிக்கெலாம் அங்கே போயிட்டோம் அங்கே போகும் போது இல்லை அங்கே நாங்கள் புக் பண்ணிண ரூம் வந்து ஃபுல் ஃபுல்லாக இருந்துச்சு ஏழு மணிக்கும் போது தான் ஃப்ரீயாகும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அது வரைக்கும் நாங்கள் வெளியவே வெயிட் பண்ணிகிட்டுருந்தோம் மழை வேறு நல்ல மழை அங்கே மழைலையும் அங்கே ஆடிகிட்டு வெளியே போக முடியாமல் பஸ்ஸுலையே இருந்தோம் அங்கே பார்த்திங்கனா ஏழு மணினு எட்டு மணி அது ஒன்டே ட்ரிப் அது ஆக்சுவலாக எட்டு மணி ஆயிடுச்சு அங்கையே அப்போவும் ரூம் வந்து அவங்க காலி பண்ணியே தரலை அப்போ நாங்கள் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடும் போதே காலையில் பத்து மணி அப்போது காலையில் ஏழு மணிக்கு ஆரமித்த மழை விடவே இல்லை நாங்கள் எப்போ திரும்பி வர்றோமோ அது வரைக்கும் அந்த மழை இருந்துட்டே இருந்துச்சு பத்து மணிக்கு வெளியே வந்துவிட்டு ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கு ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ எடுக்கிற பாயிண்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அந்த பாயிண்டுக்கு போனால் அங்கையும் ஃபுல்லாக மழை தான் நாங்கள் அந்த மழைலியும் நின்று ரெயின் கூடயே அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம் அடுத்தது எலஃபேண்ட் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனாங்க அங்கே நிறையா எலஃபேண்ட் இருந்துச்சு அதில் நம்ம வந்து ட்ர எலஃபேண்ட் மேலே ஏறி ட்ராவல் பண்ணணும்னா அமௌண்ட் ஒரு எலஃபேண்டுக்கு ஐநூறுபாய் கொடுத்தா ரெண்டு பேர் போகலாம் அது ஃபுல்லாக அது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டை சுற்றிட்டு வந்து ஒரு ரௌண்டு ஒரு ஒன் கிலோமீட்டர் மாதிரி இருக்கும் உள்ளே அங்கே எலஃபேண்ட் மேலேயே கூட்டிகிட்டு ரெண்டு பேர் வர்றாங்க கூட மேலே மேலே வந்து ஒருத்தர் வர்றாரு கீழே அவங்க எலஃபேண்டை பார்த்து கூட்டிகிட்டு வரதுக்கு ஒருத்தவங்க வர்றாங்க ஒரு ஒரு ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றி வந்து அப்புறம் எங்கே ஏறினமோ அங்கேயே இறக்கிவிட்றாங்க அதுக்கு வந்து ஐநூறுபாய் கேட்டாங்க ஆனால் ஜாலியாக இருந்துச்சு ஒரு மாதிரி பயமாகவும் இருந்துச்சு அது இத்தனைக்கும் மாட்டுப்பட்டி டேம்னு ஒரு டேம் இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அங்கே போனால் டூரிஸ்ட்டு பிளேஸ் தான் என்னெல்லாம் தேவைப்படுமோ எல்லாமே அந்த குல்லாய் சாக்லேட்ஸு ஸ்நாக்ஸூ எல்லாமே அங்கே இருந்துச்சு அப்புறம் மதியானம் ஃபுட் பார்த்திங்கனா அதுவும் மழையிலையே தான் நல்லா பி சூடாக பிரியாணி கொடுத்தாங்க இந்த மழையில் அது ஒன்று தான் சூடாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்புறம் எக்கோ பாயிண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க எக்கோ பாயிண்டுக்கு போனால் நம்ம இந்த பக்கம் இருந்து என்ன பேசுகிறமோ அது ஃபுல்லாக அப்படியே எக்கோ ஆகுது அங்கே உள்ளே போகிறதுக்குமே அமௌண்ட் தான் கேட்குறாங்க அமௌண்ட் கொடுத்தா தான் உள்ளே விடறாங்க ஆனால் நம்ம அங்கே போனால் நம்ம பேசுவது அந்த எக்கோ நமக்கு கேட்குது அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஜாலியாக இருந்துச்சு லாஸ்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னால் ஃபயர் டான்ஸ் வச்சு ஃபயர் கேம்ப் மாதிரி வச்சு அதுவும் மழையிலையே ஆடி ஃபயர் மழையில் ஃபயர் எரியவே இல்லை அது பெட்ரோல் ஊற்றி ஊற்றி எரிய வச்சு எப்படியோ அந்த ட்ரிப்பை முடிச்சுட்டோம்